குட் மார்னிங்கம்மா யார் பேசுகிறீங்க நீங்கள் நீங்கள் ம் என்ன க்ளாஸ் நீங்கள் என்ன க்ளாஸ்ம்மா ஓகே ஓகே சொல்லும்மா ஆ பண்ணலாமே வருதும்மா டான்ஸும் மியூசிக்கும் சேர்ந்துதான வருது ஆ எது பண்ணலாம் மியூசிக் பண்ணலாமா டான்ஸ் பண்ணலாமாம்மா ம் ம் ம் பண்ணலாம்மா நான் நான் கொஞ்சம் லேட் ஆகும் என்ன டான்ஸ் பண்ணலாம் ம் சரி ஓகேம்மா பரதநாட்டியமே பண்ணலாம் நான் வரத்துக்கு முன்னாடி க்ளாஸில் எல்லோரையும் அரேஞ்ச் பண்ணி எனக்கு நீட்டாக ப்ராப்பரா பண்ணு ஓகேவா நான் வரேன் ம் எல்லோரையும் நீட்டா அரேஞ்ச் பண்ணி வை நான் வ வந்து சொல்லித்தரேன் ம் ஓகேம்மா ம் ஓகே ஓகேம்மா